வத்தல் மலை

அனைத்து காலகட்டத்திலும் செல்வேன் ஏ ஏனென்றால் ஒரே சமமாக இருக்கும் சூழ்நிலைகள் கோடை மழைக்காலம் என்று வாழ்வெல்லாம் ஒரே சீராக இருக்கு தட்பவெட்ப நிலை அது அதனால் அந்த எழில் மிகுந்த இயற்கையை பார்க்க நான் அடிக்கடி செல்வேன்